ஆ சொல்லுங்கள் சார் புரியல ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சார் வேறு ஏதாவது டான்ஸ் ஏதாவது பண்ணி கொடுக்கணுமா சார் ஓ நீங்கள் கற்றுக்கலான்ருக்கிங்களா ஓகே நல்ல விஷயம் சார் ஓகே ஓகே ஓகே தம்பி நல்ல விஷயந்தான் நான் என்ன பண்ணணும் ஓகே ஓகே தம்பி ஓ ஓகே தம்பி நல்ல விஷயந்தான் வாங்க

மந்த்லி ஃபைவ் தௌ மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் தம்பி அது உங்களுக்கு எவ்வளோ எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை பார்த்துக்கங்க நாங்கள் ஒரு ஒன் ஆ ஒன்லருந்து டூ ஹவர்ஸ் சொல்லி தருவோம் ஓகே நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீங்க ஓகே நம்ம கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே அதுதான் நீங்கள் வாங்க நேரில் வந்து பாருங்க ஆ வந்து பேசுங்க ஆ வர வரப்போது வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் வேணும் ஒரு ரெண்டு ஃபோட்டோ உங்களோடய உங்கள் நேம் டீட்டெயில்ஸெலாம் வேணுமில யாருன்னு தெரியாமல் சேர்த்துக்க முடியாதில அதெல்லாம் தேவைல்ல தம்பி நீங்கள் வாங்க யாரார் சேரணுமோ வாங்க ம் வரப்போது எல்லாேரும் ஆதார் கார்ட் எடுத்துகிட்டு வாங்க ம் ஓகேப்பா